நான் சின்ன வயதிலேருந்து சந்தோஷமாக இருந்ததில்லை ஏன்னா எனக்கு துணி போட்டுக்க அவ்வளவுக்கு கிடையாது ஒரு சாப்பாடு தண்ணின்றது ரொம்ப கஷ்டம் ஆ மற்றவங்கள்ட்ட பேச போனால் எதுனா ஒன்று சொன்னால் எதுனா ஒன்று சொல்லுவாங்க போவாங்க இதுமாதிரி இருக்கிறப்போ போறேவரேனு எதுனா சொல்லுவாங்கன்னு ரொம்ப கஷ்டம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் துணி துவைக்க சாப்பாட்டுக்கெல்லாம் ட்ரெஸ் அடுத்தவங்க பார்த்து நான் ரொம்பவும் கஷ்டப்படுவேன் துணிபோட்டுக்க இல்லையே இவங்கெல்லாம் நல்லா போடுகிறாங்களே நம்மளால் போடமுடியலியே நமக்கு இந்தமாதிரி வாங்கி கொடுக்க முடிய யாரும் இல்லையே அப்படினு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் பசங்களை பார்த்து அததும் நல்லா ஸ்கூலுக்கு வருவாங்க நல்லா இருப்பாங்க நல்லா டீசண்டாக இருப்பாங்க போவாங்க நல்லா சாப்பிடும்போதும் நான் பார்த்து கஷ்டப்படுவேன் இந்தமாதிரி எனக்கு யாரும் செய்ய இல்லையே போக இல்லையே அப்படினு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவேன் கஷ்டப்படும்போது அப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக கஷ்டப்பட்டேன் வெளியில் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு வந்து அப்படியே ப இருந்தேன் அதுக்கப்புறம் நானாக ஒரு மேரேஜி பண்ணுனேன் மேரேஜி பண்ணின பிறகு எந்த கஷ்டம் எந்த நஷ்டமாக இருந்தாலும் நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவேன் இப்போ கஷ்டப்பட்டு துணி போட இல்லாத சாப்பாட்டுக்கு இல்லாததெல்லாம் எங்கள் வீட்டுக்காருகிட்ட சொன்ன பிறகு எனக்கு அந்த கஷ்டம் எதும் இல்லை நல்லா இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரவங்க அந்த கஷ்டத்த இல்லாத அளவுக்கு போக்கினாங்க எது எதுனா எந்த கஷ்டம் எம்மா அளவுக்கு நான் பட்டேனோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா நிம்மதியாக இருக்கிறோம் நல்லதாக போகிறோம் எனக்குன்னு குழந்த உண்டாச்சு அதுக்கு அப்புறம் பாப்பாவால் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தேன் சரி நமக்குன்னு ஒரு பொண்ணு வந்துடுச்சு நம்மளெல்லாம் அம்மானு கூப்பிட வந்துடுச்சு அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ நல்லா நம்ம இருக்கறோம் அப்படினு சொல்லிவிட்டு நான் நல்லா சந்தோஷமா நல்லா இருந்தேன் பாப்பா வந்து என்னை வந்து அம்மானு கூப்பிடும்போது எம்மா கஷ்டமாக இருந்தாலும் அந்த அம்மானு வந்து கூப்பிடுது அப்படினு சொல்லிலாம் நான் நல்லா சந்தோஷப்பட்டேன் எந்த ஒரு எந்த ஒரு இதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன் எங்கள் வீட்டுகாரங்க கிட்ட பாப்பாவை பாப்பா வந்து நல்ல பிறந்து நல்லா முகம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன் நம்மளுக்குனு ஒன்று அம்மானு கூப்பிட வந்துடுச்சு அப்படினு சந்தோஷப்பட்டேன் அந்தளவுக்கு எந்தளவுக்கு நான் அங்கே கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு இப்போ நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை நான் வந்து அப்போ வந்து கஷ்டப்படமா பட்டேனா ஏன் பட்டேனா என்னை வந்து திட்டுவாங்க அப்போ நான் படிக்கலை போவலைனு சொல்லி திட்டுவாங்க திட்டினாலும் அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது நான் படிக்கலைனுதான் திட்டுவாங்க அதனால அந்த டைமில் எனக்கு கஷ்டம் இருந்துச்சு அடிப்பாங்க இந்தமாதிரிலாம் இருக்காயே போகிறியே படிக்கலியே அப்படினு சொல்லி அடிப்பாங்க அந்த டைமில்எனக்கு கஷ்டம் இருந்துச்சு கஷ்டமானாலும் வெளியில் நான் அடித்தாங்கன்னு நான் வெளில போயிட்டே வெளியில் போயிட்டு பிறகு சம்பாதிக்கபோதெல்லா கஷ்டமாக இருக்கும் நினச்சி ஒரு வாட்டி கஷ்டப்படுவேன் இப்போது நல்லாயிருக்கேன் எங்கள் வீட்டுகாரங்களோட நல்லா நிம்மதியாக நல்லா சந்தோஷமாக இருக்கேன் என் பொண்ணு பிறந்த பிறகு நான் நிம்மதியாகதான் இருக்கேன் எனக்கு எந்த இதுவும் இல்லை